நான் பழ தோட்டங்கள் வைப்பதை அதிகம் விரும்புகிறேன் ஏனென்றால் பழங்கள் ஒரு மனிதனுக்கு அடிப்படை உணவாகும் ஏனென்றால் பழங்களை சமைக்க வேண்டியதில்லை பதப்படுத்த வேண்டியதில்லை உடல் நலம் அடிப்படையில் பார்த்தால் பழங்கள் தான் மனிதனுக்கு மிக மிக நன்மையும் ஆரோக்கியமும் தரும் உணவு வகையாகும் அதனால் நான் பழத்தோட்டங்கள் வைப்பதையும் அதை உற்பத்தி செய்து பொதுமக்களுக்கு விற்பதையும் விரும்புகிறேன்